பொதுவாக மக்கள் எல்லாேருக்குமே மீன்னால் ரொம்ப பிடிக்கும் அதே மாரி எனக்கும் மீன்னால் பிடிக்கும் பொதுவாக எங்கள் வீட்டில் நார்மலாக வைக்கிற கொழம்புக்கும் மீன் கொழம்பு வைச்சா அதிகமாகவே எல்லாேரும் சாப்பாடு சாப்பிடுவாங்க நானும் எப்பவும் மீன் வாங்க மீன் மார்க்கெட் நிறையா தடவ போவோம் அப்போ மீன் வாங்க போகிறப்ப சிவப்பு மீன் கானாங்கத்தை தான் மேக்ஸிமம் அதிகமாக நாங்கள் வாங்குகற மீனாக இருக்கும் பெரிய மீனெல்லாம் அதிகமாக நாங்கள் வாங்க மாட்டோம் பெரிய மீனெல்லாம் ரேட்டு அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது சின்ன மீன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரேட்டும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் அதுலேயும் சிவப்பு மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் சிவப்பு மீனை எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றதுக்கும் கொழம்புல போட்டு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொழம்புல போடுறத விட எண்ணெயில் போட்டு சாப்பிட்றப்ப அந்த மீன் டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை நேரத்துலெல்லாம் மீன் வரத்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் மீன் அதிகமாக கிடைக்காது அந்த நேரத்தில் நான் என் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அப்பா எங்கள் அத்தை அவங்களாம் தூண்டில் எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ஆற்றங்கரைக்கி போவோம் ஆற்றங்கரையில தூண்டில் போட்டு ரொம்ப நேரம் காத்திருந்து மீனெல்லாம் நிறையா பிடிப்போம் கெளுத்தி சன்னா குறவ மீன் அதை மாரிலாம் நிறையா பிடிப்போம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நான் எங்கள் வீட்டில்க் கொடுத்து சமைச்சி அதை சாப்பிடுவோம் அதுக்கு பேர் தான் நாட்டு மீனென்னு சொல்லுவாங்க கடல் மீனோடு நாட்டு மீன் சத்து அதிகமாக இருக்கும் ஆனால் நாட்டு மீன் அதிகமாக கிடைக்காது அப்படி வேணுன்னால் ஆற்றங்கரை ரொம்ப மெனக்கெட்டு அந்த மீனெல்லாம் பிடிக்கிற மாரி இருக்கும் கடல் மீன் மாதிரி எல்லாேருக்கும் ஈஸியாக கிடச்சிராது கடல் மீனெல்லாம் நேராக போட்டில் போய் பிடிப்பாங்க போட்டில் பிடிக்கிறதுலாம் நான் பார்த்துருக்கேன் கடல் மீனை ஏன்னால் நான் ஹார்பருக்கு வேலைக்கெல்லாம் போகிறப்ப அங்கே விடியற்காலைல போட்டிலேருந்து மீனை இறக்கி ஏலம் விடுவாங்க அப்படி ஏலம் விட்றப்ப கானாங்கத்தை சிவப்பு மீன் முக்கியமாக சில மீன்கள் மட்டும் இருக்கும் அந்த மீனோடய ரேட்டு எப்பவுமே ஹையாக இருக்கும் அதனால அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே ரேட்டு அவங்க அப்படி வாங்கிட்டு வந்து நம்மள்ட்ட விற்கிறப்ப ரேட்டு ரொம்ப அதிகமாக விற்பாங்க அதுலேயும் மழை நாளில் ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாகவே விற்பாங்க இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலைக்கு போய் நான் பார்த்து மீன் வாங்கின ஃபஸ்ட்டு அனுபவம்